எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்தால் நான் இங்கிருந்து கோயிலுக்குப் போவேன் கோயிலுக்குப் போய்விட்டு அங்கே ஒரு ஒரு மணி நேரம் இருப்பேன் இல்லைன்னா அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக நாமக்கல் ஃபுல்லாகவே ரௌண்டு அடிப்பேன் எங்கெங்கே போவேன்னால் பார்க்கு போவேன் பார்க்கிலிருந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு போவேன் பஸ் ஸ்டாண்ட்டிலிருந்து அப்படியே ஜாலியாக சுற்றுதுவேன் ஹோட்டலுக்குப் போவேன் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு எங்கே ஃப்ரீயாக எங்கேயாது கோயில் கீயிலு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய்விட்டு அமைதியாக உட்காந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணுவேன் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனம் வந்து ரிலாக்குஸ் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எங்கேயா இருந்தாலும் போவேன் அப்படியும் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா மறுபடியும் காஃபி சாப்புக்கு போய்க்கிட்டு அங்கே ஒரு டீ கீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக எங்கேயாச்சி மர நெழலலப் பார்த்து உட்காந்திருந்துட்டு உட்காந்திருப்பேன் இல்லைன்னால் பேப்பர் வாங்கி பேப்பர் வாங்கிப் படிச்சுட்டு உட்காந்திருப்பேன் படிச்சதுக்கப்புறம் அந்தப் பேப்பரில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக படிப்பேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சே போவேன் அது கொஞ்சம் படித்தோம்னா நம்மளுக்கு மனம் அப்படியே ஃப்ரீயாக ஆகிரும் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறமா எங்கேயாச்சு சாய்ந்திரமா ஆஞ்சநேயர் கோயிலுக்குப் போய்விட்டு அங்கே போய்விட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அங்கே இருந்து அப்படியே மெதுவாக ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரில ரிலாக்ஸாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நரசிம்மர் கோயில் இருக்குது நரசிம்ம கோயில் போனோம்னால் அங்கே ஃபுல்லாக நிறைய உள்ளார குகைக்குள்ள ஒரு சாமி இருக்குது அங்கே போய்விட்டு உள்ளார போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே மெய் மறந்து உட்காந்திர வேண்டி தான் கோயிலில் போய்விட்டு நல்லா ஜாலியாக சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்பறம் தான் மனது ரிலாக்ஸ் ஆகிருச்சின்னா வருவோம் அதுக்கப்புறம் நாமக்கல் மலைக் கோட்டை அப்படியே ஜாலியாக மேலே ஏறினோம்னா நிறையா பேர் வருவாங்க அப்படியே மேலே இருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகும் கவர் ஆகும் போது அப்படியே ஃபுல்லாக இதோ அங்கே நம்ம ஊர் தெரியுது அந்த மாதிரி தெரிகிறதெல்லாம் பேசிகிட்ருப்போம் பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஜா அங்கே இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் ஃபுல்லாகவே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா சாய்ந்திரமா வாக்கிங் போவேன் வாக்கிங் போய்விட்டு சாய்ந்திரமா வாக்கிங்கெல்லாம் போவேன் அப்புறம் கிரிக்கெட் விளாட போவேன் விளாட போய்விட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் பசங்கள் கூட பசங்கள் ஒரு பத்து இருபது பேர் வந்தாங்கன்னால் அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் மீன் பிடிக்கப் போவோம் மீன் பிடிக்கப் போனோம்னால் ரொம்ப செமையாக இருக்கும் ஆற்று அந்த வாய்க்காலில் போய்விட்டு மீன் பிடிக்கறத பார்த்தா அதில் கொஞ்சம் மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் எங்கள் மாமா கூட போவேன் மாமா கூட போனேன்னால் அவர் பிடிக்கிற மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுக்கும் போது ஜா சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் மனது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்னு வெச்சுங்களேன் சும்மா ஜாலியாக கேம் மாதிரி நிறைய பேர் போவோம் அதில் யாருக்கு மீன் மாட்டுதோ அவங்களாம் பா அப்படியே சந்தோஷத்துல இருப்பாங்க அதுலேயே சந்தோஷமா இருக்கும் அதுலேயே மனப் பிரச்சின எல்லாமே போயிடும் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுவாங்க அதை வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் வேடிக்கை பார்த்துட்டு பசங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க அங்கேப் போகலாம் அங்கேப் போகலான்ட்டு மறுபடியும் நாமக்கலுக்கு வந்துட்டு நாமக்கல் வந்து அங்கே சுற்றிப் பார்த்துட்டு பைக்கில் வந்துட்டு சுற்றுவோம் ஏதாவது ஒரு ஊருக்கு எதாவது ப்ரோக்ராம் இது மாதிரி போட்டாங்கன்னால் அங்கேப் போய்விட்டு கொஞ்ச நேரம் ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு போய்விட்டா பதினோரு மணி வரைக்கும் பார்ப்போம் ப்ரோக்ராமு ஏதாவது கோயில் திருவிழா இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி எல்லாம் போட்டாங்கன்னால் நிகழ்ச்சில்லாம் சரியாக செமையாக இருக்கும் செமையானா ஒரு டான்ஸ் ஆர்கெஸ்ட்டா இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுங்களேன் அதெல்லாம் சும்மா ஜாலியாக இருக்கும்